இந்த உலகத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு நமக்கு படிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லை படிக்கிறதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றவங்க சில புத்தகங்களை எப்படியாவது தேடி படிச்சுருக்கோம் படிச்சுருக்குறேன் இதில் வந்து உலகத்தில் ரொம்ப ஒரு மனிதர்களுக்கு வந்து தேவையான ஒரு புத்தகம் அப்படினு எடுத்துக்கிட்டால் பைபிள் சொல்லுவேன் நான் அது வந்து ஒரு மதத்தை தழுவிய ஒரு புத்தகமாக இருந்தாலும் கூட ஒரு ஏசு கிறிஸ்த்து வந்து எப்படி இந்த உலகத்தை உருவாக்குனார் அதை எப்படி எப்படிலாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாம் என்ன எப்படி வந்து இந்த இஸ்ராயேல் மக்களை வந்து கடவுள் எப்படி வழிநடத்துனார் அப்படின்றது வந்து ரொம்ப இதில் வந்து இரண்டு பகுதிகள் இருக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு ரெண்டாக அந்த அந்த இதில் வந்து படிச்சுக்கலாம் நம்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து இஸ்ராயேல் மக்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து எப்படி இருந்தாங்க அவங்க அவரை ஒரு அரசன்கிட்ட கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு அரசன்கிட்ட இருந்து அந்த மக்களை எப்படி மீட்டு ஆண்டவர் வந்து கொண்டு வந்தாரு அப்படின்றது தான் அதில் வந்து ரொம்ப பழைய ஏற்பாடில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது தளம் அது அதில் பார்த்திங்கன்னா இந்த விடுதலை பயணம் ஃபர்ஸ்ட்டு தொடக்க நூல் அதுக்கு அப்புறம் விடுதலை பயணம் அதில் பார்த்திங்கன்னா இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி மா இது ஆண்டவர் கொண்டு வருவார் அப்போ வந்து அந்த கடலில் இறங்கி வந்து மக்கள் வர்ணும் கடல்லையே ரெண்டாக பிளக்க செய்வார் கடலில் அப்படியே ரோடு போட்ட மாதிரி அந்த அரசன்கிட்ட இருந்து கொடுமைப்படுத்த கூடிய ஒரு அரசன்கிட்ட இருந்து தப்பிச்சு இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவார் பெரிய பெரிய போர் வீரர்கள் எல்லாம் வருவாங்க எல்லாம் வந்து தடிகளோட கோல்களோடையும் வந்து அவங்களை வந்து வழிநடத்தி வருவார் கடவுள் அவங்களை எல்லாம் அந்த ஆற்றுல வந்து மூழ்கடிச்சு போயிடுவாங்க ஆண்டவர் இந்த மக்களை அப்படியே கட்டாந்தரையில் நடக்க வச்சு அதில் கூட்டிகிட்டு போ இது ரொம்ப நிறைய அரசர்களுடைய பற்றி இருக்குது அதில் மக்கள் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் நீதிமொழிகள்னு இருக்கு திருப்பாடல்கள் இருக்கு அதுமாதிரி நிறையா விஷயங்கள வந்து மக்கள் வந்து பேசி மக்களுடைய கருத்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ள ஒரு ஒரு அருமையான புத்தகம் அப்படினு நான் சொல்லுவேன் இந்த காலத்தில் வந்து நம்ம எப்படி வாழணும் ஏன் கடவுளுக்கு நம்ம பயப்படணும் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கடவுள் வந்து நமக்கு வெளிப்படுத்துறார் அப்படினு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வகையான இது இருக்கு அதில் புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா நற்செய்தியாளர்கள் வந்து ஏசுவினுடைய பிறப்பு அவர் எப்படி புதுமைகள் எல்லாம் செஞ்சார் அப்புறம் எப்படி சிலுவையில் அறைந்து அப்புறம் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படினு இருக்கும் நான் அந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நான் படிப்பேன் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு இது கூட படிப்பேன் அப்பப்போ எதாவது அதில் வந்து க ஒரு மாதிரி நம்ப வாழ்க்கையில் சில போராட்டங்களுக்கு இடையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் டக்குன்னு எடுத்து ஒரு பைபிளை எடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் வந்து நமக்கு வரும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆனால் இந்த புக்கை படிக்கிறது வந்து ஒரு ச மிகப்பெரிய சவால் இந்த புக்கை படிச்சு முடிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் அதை ஃபுல்லாக படிச்சு ஒரு தடவை முடிச்சிவிட்டேன் ரெண்டாவது தட ரெண்டு தடவை இதை வந்து ஃபுல்லாக நான் படிச்சுருக்கேன் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கடினமான ஒரு இது இதை வந்து படிக்கணும் அதில் நிறையா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கடவுள் பக்கத்தில் நம்ம போகணும் அப்படின்றத்துக்கு இதெல்லாம் நம்ம படிக்கலாம் ரொம்ப ஒரு ஆன்மீக ஆன்மீகம் ஒரு மதத்தை சார்ந்ததுக்காக மட்டும் நான் இதை பற்றி பேசலை பொதுவாகவே யார் வேணாலும் இதை எடுத்து படிக்கலாம் பகவத் கீதையை கூட தான் நம்ம படிக்கலாம் பைபிள் படிக்கலாம் அது மாதிரி நான் படித்த இதில் வந்து இந்த பைபிள் வந்து ஒரு சப் மிகப்பெரிய சவாலான ஒரு புத்தகம் அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை படிக்கணும் கண்டிப்பாகவே ஒரு சவாலான ஒரு இது தான் நற்செய்தியாளர்கள் வந்து ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் ஒவ்வொருவரு மாதிரி ஏசு கிறிஸ்த்துவினுடைய பிறப்பு வளர்ப்பு அவருடைய புதுமைகள் அப்புறம் அவருடைய பாடுகள் பற்றி சொல்லி இருப்பாங்க அது வ அந்த இதெல்லாம் ஒவ்வொரு அந்த இதெல்லாம் வந்து கடவுள் செஞ்ச புதுமைகள் எல்லாம் அதில் வரும் போது இப்படிலாம் அந்த காலத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய உடைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அவங்க என்னென்னலாம் சாப்பிட்டாங்க அப்படிலாம் அந்த இதில் வந்து வ மிகப்பெரிய ஒரு இது தான் ஏன்னா அந்த ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படி நமக்கு தெரியாது அப்போ அவங்களுடைய அந்த உடை பழக்கவழக்கங்கள் எல்லாம் அதில் தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் அப்புறம் அந்த பைபிள் படிக்கும் போதே தெரியும் இவங்க எப்படிலாம் அப்போ இந்த எந்த உடையில் இவங்க வந்தாங்க போனாங்க அப்படிலாம் இருக்கும் அப்போ அது படிக்கும் போது அந்த காலத்துடைய கலாச்சாரத்தை பற்றி நம்ப தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது இந்த புக்கு அடுத்தது இன்னொரு புக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படினு சொன்னால் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வனில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் அதில் வந்து அஞ்சு வால்யூம் இருக்கு அதை ஒரு ஒரு புக்கையாக நம்ம எடுத்து படிச்சோம்னா தான் அதினோடைய அப்படியே உள்ளாரா ஆழ்ந்து போகணும் அந்த அந்த காலத்தில் எப்படி ஒவ்வொரு பக்கத்தையாக கடந் அந்த வேட்டையாடி இப்படி இது பண்ணாங்க போர் எப்படி ஒவ்வொரு இதாக வந்து அவங்க பயன்படுத்துனாங்க அப்படின்றதுலாம் ஒன்று ஒன்னாக இருக்கும் பார்க்கும் போது ரொம்ப ஒரு இந்த புக்கு படம் வந்துருச்சு ஆனாலும் அதில் படிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு இது வந்து ரொம்ப அலாதியான ஒரு இதுவும் ஒரு சவாலான ஒரு புத்தகம் தான் சொல்லுவேன் பொன்னியின் செல்வன் அதை ப அதை வந்து படிச்சு அதில் நிறையா விஷயங்கள வந்து நான் தெரிஞ்சிட்டுருக்கேன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு புத்தகம் அது அந்த இதில் வந்து இந்த ஹிஸ்ட்டாரிக்கல் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புத்தகம் அது அதில் வந்து ஒவ்வொரு கேரெக்டரும் ஒவ்வொரு மாதிரி அந்த கேரெக்டர்ஸை வந்து அழகாக இது பண்ணி ஒரு ஸ்டோரியாக அதை வந்து அழகாக இந்த கவிதை நடையில் வர்ணனை நடையில் அழகாக சொல்லி இருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய குணங்களை பற்றியும் அதில் வந்து ஒன்று ஒன்னாக வந்து இருக்கும் அதனால பொன்னியின் செல்வனும் ஒரு சவாலான ஒரு புத்தகம் தான் அதில் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அவங்களுடைய கேரெக்டர்ஸ் எல்லாம் அப்ட் அப்படே ஒரு பார்க்கும் போது ரொம்ப இதாக இருக்கும் எப்படி நான் இந்த பைபிளை சொன்னன்னா அதில் ஒவ்வொருத்தருடைய இதை பற்றியும் இந்த ராஜாக்கள் பற்றி இந்த மொய்சன பற்றி அரசர்கள் பற்றி வரும் போது ஒவ்வொரு ரொம்ப கடினமாக ஒரு விஷயம் அதை பற்றி அவங்கள்கிட்ட எல்லாம் மற்றவங்கள்ட்ட நம்ம கலந்து நம்ப ஃப்ரெண்ட்ஸ்ங்கள்கிட்ட இதுங்கள்கிட்ட பேசும் போது இதை பற்றி நிறையா நான் பேசுவேன் அப்போ அவங்க எல்லாம் சொ இந்த மாதிரி இந்த ஒரு கேரெக்டர் இப்படி வந்துச்சு இந்த மாதிரி கேரெக்டர் இப்படி இருக்கு இதில் வந்து எப்படி எல்லாம் வந்து முறுக்கு தனமா செயல்பட்டாங்க ஒரு போர் குணம் எப்படி இது பண்ணுறது அதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொருத்துருடைய கேரெக்டரையும் பற்றி அப்டே வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி வரக்கூடியது வந்து நாம பா பார்த்து பல விஷயங்களை வந்து அதில் இருந்து கற்றுக்கிறோம் அது மாதிரி இந்த பொன்னியின் செல்வனும் அப்படி தான் பைபிளும் அப்படி தான் ரெண்டு புத்தகமுமே மிக சவாலான புத்தகம் இதில் வந்து கடினமான இதை வந்து கடந்தால் தான் அதை ஃபுல்லாக நம்ம படிச்சு முடிக்க முடியும் ஒரு சீக்கிரத்தில் அவ்வளோ சீக்கிரம் படிச்சு முடிக்க முடியாது இந்த ரெண்டு புத்தகத்தையுமே பைபிளாக இருக்கட்டும் பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நீண்ட நாட்கள் ஆகும் நம்ம இதை படிச்சு முடிக்கிறதுக்கு அவ்வளோ பல வேலைகளில் இருப்போம் அதில் எக்ஸ்டரா டைம் கிடைக்கும் போது எடுத்து படிப்போம் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய புத்தகம் அது அதை படிச்சு முடிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் அது படிச்சு முடிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது வரும் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு கேரெக்டர்ஸும் பற்றி நம்ம இவ்வளோ இப்படிலாம் உலகத்தில் இவ்வளோ இவ்வளோ கேரெக்டர்ஸில் இவ்வளோ இவ்வளோ பேர் எல்லாம் இருந்துருக்காங்க இப்படி இப்படிலாம் உலகம் இருந்துருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அந்த அந்த கேரெக்டர்ஸை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த புக்குலையும் நமக்கு கிடைக்குது அது மாதிரி இந்த ரெண்டு புத்தகங்களுமே மிகப்பெரிய சவாலான புத்தகம் இது வந்து நம்ம படிச்சு அதை ஃபுல்லாக அதுக்குள்ளே போய் முடிச்சிவிட்டோம்னா தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ